கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு நிறைய இருக்குது கிராமப்புறத்தில் அதிகமாக விளையாட்டுன்னா அங்கே தான் நிறையா இருக்கும் சந்தோஷமே அங்கே தான் அதில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஆடுப்புள்ளி ஆட்டம் கபடி உறியடி வலுக்கு மரம் சிலம்பாட்டம் பம்பரம் பல்லாங்குழி தாண்டி கும்மி கண்ணாமூச்சி கோலாட்டம் நிறையா இருக்குது கண்ணாமூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாட்ற விளையாட்டு எந்த ஒரு அடியும் படாது எதுவும் படாது கண்ணை கட்டிக்கிட்டு அதில் ஒரு இப்போ ஒரு பதினைஞ்சி பேர் இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த அதுலேர்ந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவங்க கண்ணில் துணியால் கண்ணை கட்டி மீதி இருக்கவங்க கண்டுப்பிடிக்க சொல்வாங்க அதை பாட்டு கூட பாடுவாங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க பாட்டு ஒன்று பாடுவாங்க அப்படின்னு பாட்டு பாடுவாங்க பாடிகிட்டே அந்த இருக்கிறவங்கள யாரையாவது ஒருத்தை யாராவது தொட்டுட்டால் அவங்க அவுட்டு அவங்க சப்போஸ் தொடுறத்துக்குள்ள அந்த கண்ணை மூடிகிட்டு இருக்கிறவங்களே பே தலைவரே போய் தொட்டுகிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க இப்படியே விளையாட்டு தொடரும் அவுட் ஆனவங்க வந்து பெரனு யார் அவுட் ஆகிறோம் திருப்பி அந்த கண்ணை கட்டி திருப்பி அதே விளையாட்டு திரும்ப தான் பல்லாங்குழி பல்லாங்குழி வந்து பெண்களுக்கான விளையாட்டுன்னே சொல்லலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு பொண்ணுங்க பொண்ணுங்கெலாம் வயசுக்கு வந்த வோடன்னே அவங்கள ஒரு தனியாக உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு இதை ஒடு இடத்த ஒதிக்கிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனதும் பாதிக்காத வலிக்கு அவங்களுக்கு அந்த பல்லாங்குழி விள்ளாட்றத்துக்கு தான் கொடுப்பாங்க சக பெண்களோடய விளையாடணுன்னு சொல்லிகிட்டு விள்ளாட வச்சு அவங்கள அந்த கைக்கும் ஒரு ப்ராக்டீஸு மனசுக்கும் ப்ராக்டீஸாக ஆகும் மைண்ட்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்தமாதிரி வழுக்கும் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ம இந்த மரம் தேக்கு மரம் மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க அதில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி அதை தொட்டாலே வ அப்டி வல வல வலன்னு இருக்கும் அது மேலே ஏறி நிற்கணும் அது வ வ வலுக்கும் அது மரத்தில் ஏறுணும் அவங்க மட்டும் தான் வீரமான ஆம்பளன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வலுக்கு மரத்தில் யாராரு ஏறி நிற்க ஏறி வராங்களோ அவங்க வின் பண்ணிட்டால் அடுத்தது அடுத்தது உறியடி ஒரு பெரிய பானையில் வந்து ஏதாவது பொருள் போட்டு வச்சு மேலே ஹைட்டாக க கட்டிவிடுவாங்க கணணை மூடிக்கிட்டே வந்து அந்த பானையை உறியடிக்கணும் அதுதான் உறியடி அதுதான் விளையாட்டு இந்தமாதிரி நிறையா இருக்குது